நான் இந்த ஆன்லைன்ல பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை புக் பண்ணி வாங்கினேன் அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தாக்கா நான் கூட எதுவும் நல்லா இருக்காதோ என்னமோ அப்படின்ட்டு பார்த்தேன் அதை இப்போது பாப்பா போட்டுக்கிட்டு இருக்குது அப்பப்போ நல்லா காஸ்ட்டியூம் நல்லாருக்குது அதாவது அந்தப் பொருள் வந்து நல்ல துணி வந்து நல்ல க்வாலிட்டியாகவும் நல்ல வெயிலுக்கு இதமாவும் நல்ல கலர்ஸும் நான் கூட ஏதாவது ட்ரையாவுமோ என்னமோ அப்படின்ட்டு பார்த்தேன் அதாவது வெளுத்துப் போன மாதிரி ஒரு மாதிரி இருக்குமோ என்னமோன்ட்டு பார்த்தேன் பரவாயில்லை அந்தத் துணி நல்லா தான் இருக்குது அந்தத் துணி வந்து கரெக்டாக நான் சொல்லி வச்ச மாதிரி ஸ்ட்ரிச்சிங் நல்லாருக்குது நல்லா இருந்துச்சு இப்போ அதுதான் ப அப்பப்போ எதுவும் ஃபங்க்ஷன்னால் போட்டுப் போகிறதுக்கு வர்றதுக்கு நல்லா ஒரு பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குது பரவாயில்லை நல்லா துணியும் வெயிட் லெஸ்ஸாகவும் இருக்குது அதேபோல் நல்ல ஒரு கலர்ஸும் ஒன்றும் க்ராண்டாக நல்லாருக்குது